ஹலோ சார் வணக்கம் சார் ஆ சார் இது பெயிண்டர் இதுதானே ஆ சரிங்க சார் சார் இப்போ இது பில்டிங் இதுமாதிரியெல்லாம் பெரிய பெரிய பில்டிங்கெல்லாம் எவ்வளோது சார் ஆகும் பெயிண்ட் இது பண்ணுறது அடிக்கிறதுக்கு ஆ சரி இப்போ ஆசியன் பெயிண்ட் இதுமாதிரி வந்து பார்த்தோன்னா இருந்ததுன்னா எவ்வளோ சார் ரேட் ஆகும் அது இப்போ சதுரம் அடிக்கு எவ்வளோ வந்து பார்த்தோன்னா நீங்கள் அமௌண்ட் இது கேட்பீங்க சரி சரிங்க சார் ம் ஆ ஆ சரி அப்படிங்களா ஆ ஆ எட்டு ஒம்பது ரூபா ஆகும் இப்போ எத்தனை பேர் சார் வருவீங்க ஆளுங்க அடிக்கிறதுக்கு ம் ம் ம் சரி சரி

ஓகே ஓக் ம் ம் சரி சரிங்க சார் அதுமாதிரி வந்து நீங்கள் நாங்கள் சொல்கிறோம் சார் அதுமாதிரி தகுந்தமாதிரி நீங்கள் ஆளுங்க கூட்டிட்டு வாங்க ஒரு ஒரு நாள் மினிமம் வந்து ஒரு நாள் தான் சார் அடிக்கின்ற மாதிரிதான் இருக்கும் ஆ அதுமாதிரி கொஞ்சம் என்னங்க சார் ஆ ஆ ஆமாம் ஆமாம் ஆமாம் சரிங்க சார் கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கணும் அதேமாதிரி கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு வரமாதிரி இருக்கணும் சார் ஏனால் ஆ ஆ சரி சரி சரிங்க சார் அதுமாதிரி கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கோங்க சார் நான் அங்கே வந்து அமௌண்டு பே பண்ணிடுறேன் நீங்கள் வந்து எவ் கூட்டிட்டு வாங்க ஆளுங்களை ஆ எவ்வளோ கூலியோ அது ஆ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் சார் சார் நீங்கள் என்ன ஊருங்க சார் சேலம் தானா ஓகே ஓகே சார் இது காலையில் நேரமாக வந்துடுங்க சார் ஆ பார்த்துட்டு இது பண்ணிட்டு அப்புறம் அடித்துட்டு அப்புறம் ஈவினிங் போகும்போது வந்து அமௌண்டு வாங்கிக்கோங்க சார் பே பண்ணிடுறேன் அப்போயே ஆ ஓகே ஓகே சார் தேங்க் யூ ஆ சரிங்க சார் ஓகேங்க சார் ஆ தேங்க் யூ தேங்க்ஸ்